ஹலோ அன்பு பவனாங்க ஆ நாங்கள் வந்து ஃபுட் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதை வந்து டெலிவரி பண்ணுறக்கு டெலிவரி பாய் வந்திருந்தாங்க நான் கால் பிக் பண்லன்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க ஒரு நிமிஷம் தான் நாங்க கால் பிக் பண்ணல சரி அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரக்குள்ளேயே அவங்க தேவைல்லாம திட்ட ஆரமிச்ட்டாங்க என்ன இப்படி தான் வந்து லேட்டாக வந்து வாங்குவீங்களா அப்டின்னு சொல்லிட்டு திட்ட ஆரமிச்ட்டாங்க டெலிவரி பாய்னால் அவ்வளோ கேவலமாக இருக்கா அப்பில்லா சொல்லுறாங்க இப்படி தான் உங்க டெலிவரி பாய் எல்லாம் இருக்காங்களா சரி அப்டின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க நாங்கள் அமௌன்ட் கொடுத்தோம் அமௌன்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறிங்க சொல்லி சொன்னாங்க சரி டிப்ஸ் கிச் எதிர் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு டிப்ஸும் நாங்கள் கொடுத்துட்டோம் டிப்ஸு கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க உங்கள் டெலிவரி பாய் எல்லாம் இப்படி தான் இருக்காங்களா ம் நாங்கள் தான் எக்ஸ்ஸாக அமௌன்ட்டும் கொடுத்தோல்ல அதுக்கு இன்னும் அதிகமா காசு கேட்கறாங்க தேவை இல்லாமல் பேசிகிட்ருக்காங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்கள்ல பக்கத்தில் அவங்களாம் வெச்ட்டே இப்படி தான் தேவை இல்லாத வார்த்தைகளெலாம் வந்து உபயோகப்படுத்துவாங்களா அவிங்க உங்கள் எல்லா எம்ப்லாயி இப்படி தான் இருக்காங்களா இங்கே இவங்க ஒருவ ஒருத்தர் மட்டும் தான் இப்படி இருக்காங்களா நீங்க ஃபஸ்ட்டு கரெக்ட்டா இருந்தா தான உங்கக்கூட இருக்கவங்க எல்லலோரும் கரெக்ட்டாக இருப்பாங்க நீங்களே அப்படி தான் இருப்பிங்கன்நு நினைக்கிறேன் நான் இல்லை நீங்கள் அப்படி இல்லேன் சொல்லியிருந்தாலும் இப்போ பாருங் பேசுறவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க நாங்க கேட்கறோமுல்ல அதனால் தான் உங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் சரி நீங்க சரிங்கன் சொல்லிட்டா அதுக்கு நாங்கள்ப ந நீங்கள் திட்டு வாங்க்கிறீங்களா அந்த திட்டை நீங்கள் வந்து திருப்பி வாங்க்கிறீங்களா சொல்லுங்கள் என்ன சொன்னாலாவது நீங்க திட்டு நீங்க வந்து வாங்க்கோங்க இந்தமாதிரியெல்லாம் இனிமேல் பேசிட்டு இருந்தாங்கன்னால் உங்களை பத்தி உங்கள் கடையை பற்றியும் உங்கள் எம்ப்ளாயிஸ் பற்றி நாங்கள் வெளியே வந்து தப்பாக தான் சொல்லுவோம் நாங்கள் அப்படி தாங்க சொல்லுவோம் இந்த கடையில் ஃபுட் வாங்காதீங்க டெலிவரி பாய் எல்லாம் வந்து இப்படி தான் தேவை இல்லாமல் பேசுவாங்க அப்படின் தான் நாங்கள் சொல்வோம் இனிமேல் நீங்கள் நடந்துக்காதுன்னு சொன்னீங்கன்னாலும் இதே மாதிரி தானே எல்லார்த்திட்டியும் நடந்துக்குவாங்க நீங்கள் சொல்லிட்டா மட்டும் அது உண்மை ஆயிடுமா சரி இனிமேல் வந்து இப்படியெல்லாம் நடக்கக் கூடாது நான் இன்னிமேல் இந் இந்த மாதிரி நே எனக்கு வந்து திருப்பி டெலிவரி பண்ணும்போது இன் இப்படிலாம் நடந்துச்சினா நான் வந்து அவங்க உங்கள் கடையை பற்றி நாங்கள் எப்போவுமே பேடாக தான் சொல்லுவேன் சரி இனிமேல் இப்படி நடக்ககூடாது ஓகே